கால்நடை வளர்ப்பு பக்க தொழில்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி சீமாடு ஒன்று வளர்க்குறோம் அது வந்து பால் கறக்க யூஸ் ஆகுது அடுத்து கோழி நாட்டுக்கோழி வளர்த்தோம் அது வந்து முட்டை போட முட்டை போட யூஸ் ஆகும் அடுத்து வந்து செம்மறி ஆடுங்க அது வந்து கம்பளி அந்த மாதிரியெல்லாம் செய்யறத்துக்கு யூஸ் ஆகுது அடுத்து வந்து அந்த மற்ற இதெல்லாம் கூடுதல் எல்லா எனக்கு தெரியாது அடுத்து அப்புறம் வந்து மாடு கோழி ஆடு அந்தமாதிரி இது எல்லாம் நாங்கள் வந்து இதுக்கு பயன் எரு எருவை உரமாக்கி அதை வந்து நிலத்துக்கு போட்டு விவசாயமாக செய்யறோம் அது அதனால் மற்றபடி கூடுதல் பொருட்கள் என்னென்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியாது